எனக்கு பிடித்த கவிஞர் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் இது மாதிரி போன்ற கலைஞர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் என்னென்னா பாமர மக்களுக்கு தகுந்தாப்பில நல்ல ஒரு அவங்க புரிஞ்சுக்கிறத்து தகுந்தாப்பில ஒரு எளிய நடையில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்குறாரு அதன் மூலிமா மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வுகளும் நிறையா அடைஞ்சி மக்கள் நிறையா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாரதியாரும் பாரதிதாசனும் பெண் கல்விக்காகவும் பெண்ணுடைய அடிமைத்தனத்துக்காகவும் அடிமைத்தனத்துக்கு எதிராக நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க குறிப்பாக சொல்லணுனா களர் நிலம் இருண்ட வீடு இது குடும்ப விளக்கு இதுமாதிரி போன்ற கவிதைகள் எல்லாம் படிக்கலைன்னா என்ன ஆகும் பெண்கள் படிக்கிறதுனால எப்படி இருப்பாங்க பெண்களுடைய படிப்பு வந்து ஒரு பெண் படித்ததுன்னா அந்த குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு வாசகம் கூட இது மாதிரி எல்லாம் கலைஞர்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்குள்ள இன்னும் பெண்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் சமுதாயத்தில் நல்லா முன்னேற்றணும் அப்படின்ட்டு போராடணும்